கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிவியில் விளம்பரம் பார்த்து ஸ்சரி ஆர்டர் பண்ணிண நயன் ஸ்சரி நயன்டீன் நயன்டிநயன் ருபீஸ் சொன்னாங்கள் அதில் வந்தது நான் போட்ட கலர் கலர்ஸ்லாம் நல்லா இருக்குனுதான் பார்த்து ஆர்டர் பண்ண கலர் வந்து நான் சொன்னது வேறு மாதிரி இருக்குது அங்கே வந்தது வேறு மாதிரி இருக்குது சரி இன்ட்டு வந்த பிறகு மாற்றலானு பார்த்தா மாற்றவும் இல்லை சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு துணி கிலாத்யும் வந்து நல்லா இல்லை வேறு மாதிரி இருக்குது கிளாத்து நம்ம பார்த்தது கிளாத்து வேறு மாதிரி டிவியில் காமிக்கும் போது வேறு மாதிரி இருக்குது இதில் வாங்கிப்பிறகு வேறு மாதிரி இருக்குது அதே மாதிரி ஜூஸ்சர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை கொஞ்சம் நேரம் ஒரு இரண்டு நிமிஷம் ஓட்றதுக்குள்ள டக்குனு ஆஃப் ஆயிடுது சூடாகிடுது அப்புறம் ஸ்டீல்லு ஸ்டீல்லு டிஷஸ் வாங்குன்னோ டிஷஸ் வாங்கினோம் அது கொஞ்சம் நாளிலே துரு ஏறு ஏறுன மாதிரி கலர்ரு சேஞ் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுது எனக்கு திருப்தி இல்லை பிராடக்ட் வந்து ஆன்லைனில் வாங்கிறது ஒன்றும் திருப்தி இல்லை